நாங்கள் அறுப்பு அறுக்குற திருவிழா வந்தால் தான் பொங்கலில் கொண்டாடுவோம் அதை வந்து மொதோல் நெல்லை சாமிகிட்ட வச்சு சாமி கும்பிடுட்டு அதை தான் பொங்கல் கொண்டாடுவோம் பொங்கல் செஞ்சு பொங் கொண்டாடுவோம் அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பொங்கல் செஞ்சு சாப்பிடுவோம் எல்லோரும் ஒக்கா ஒன்றா உக்காந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டு ஏ அப்புறோம் எங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சவங்க வயலில் வேலையெல்லாம் பார்த்தவுங்க வயலுக்கு எல்லாம் செஞ்சவங்கள்லாம் கூப்பிட்டு விருந்து வைப்போம்